எனக்கு சொந்த ஊரானது பார்த்தீங்கன்னா சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எங்கள் சின்ன சேலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா விவசாயம் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு நிலம் இருக்கிறதுனால விவசாயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது அந்த மலைகள் காடுகள் அந்த பச்சை பசேன்னு இருக்கற அந்த நேச்சுரல் இது எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷியம் எங்கள் ஊரில் அதே மாதிரி எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இன்னும் பிடிச்ச ஒரு விஷயோன்னா வெள்ளிமலை அதில்ஃபால்ஸ் தண்ணி மற்றபடி பார்த்தீங்கன்னா விவசாயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டணான எ எங்கள் ஏரியாவில் அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு எங்கள் ஊர் நெல் கரும்பு தம்பி சோளம் அனைத்து விவசாயம் பயிறுகளும் இங்கே நல்ல முறைலேயும் எங்களுக்கு நடக்கிறதுனால எங்கள் ஊர் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச விஷயமாவும் இருக்கும் தண்ணி பிரச்சனை மற்ற விஷயங்களில் எங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் எங்கள் ஊர் ரொம்ப செல்வ செழிப்பாகவும் மிகச்சிறந்த விஷயத்திலும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் எங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் விஷயங்களில் எங்களுக்கு எங்கள் ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் மாவட்டம் மற்ற சுற்றி இருக்கிற கிராமங்களாகட்டும் நல்ல நீர் நிலையங்களாகட்டும் விவசாயங்களாகட்டும் எங்களுக்கு பிடிச்ச வகையில் பிடிச்ச மாற்றங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் மிகவும் நல்ல முறையில் இருக்கின்றன